இப்போது வந்து கொழந்தைங்கள்லாம் விளையாட்றதோட அதிகமாக டிவி இந்த மொபைல் ஃபோன் வந்துவிட்டு அந்த மொபைலில் தான் பார்த்துட்ருக்காங்களே யாரும் இப்போ அதிகமாக விளையாட மாட்டேறாங்க இப்போ நானெலாம் அந்த காலத்துலெலாம் இருக்கும் போது நானெலாம் சின்னப் புள்ளையா இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நிலா சோறு சாப்பிடுவோம் நான் எங்கள் அம்மா எங்கள் அண்ணே எங்கள் அப்பா எல்லோரும் மாடிக்கு போய் ஒரு பாத்திரத்தில் சாப்பாடு போட்டு அந்த சாப்பாட்டை பெனஞ்சு அம்மா எல்லோருக்கும் ஆளுக்கு ஒரு ஒரு வாய் ஊட்டி விடுவாங்க அந்த மாதிரி நிலாவை பார்த்துட்டே சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு சாப்பிடும்போது ஒரு சந்தோஷமா இருக்கும் அந்த காலத்தில் நாங்களெலாம் இப்படி விளாண்டுகிட்டுருந்தோம் அப்போது அந்த காலத்தில் குழந்தைங்கள்லாம் நாங்களெலாம் இருக்கும் போதே ஸ்கூல் போயிட்டு வந்தவொடன்னையே விளையாட ஓடிவிடுவோம் ட்ரஸ் கூட கழட்ட மாட்டோம் பேக்கை அப்படியே தூக்கி போட்டுவிட்டு யூனிஃபார்ம் கூட கழட்டாமல் விளையாட போயிடுவோம் விளையாடினா எங்களையே மறந்து சாப்பாடு கூட பசிக்காது வீட்டு ஞாபகம் கூட வராது அம்மா ஏழு மணிக்கு தேடிகிட்டு வருவாங்க எங்கே பசங்களை காணுமே அப்படின்ட்டு அது வரைக்கும் எங்களையே மறந்து நாங்கள் விளையாடிட்டு இருப்போம் இப்போது இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோனு தான் சின்னப் புள்ளை கையில் பார்த்தா கூட ஃபோனு தான் இருக்குது இப்போல்லாம் ஃபோனை கொடுத்தாதான் சாப்பிடுவேன் ஃபோனை கொடுத்தாதான் விளாடுவேன் அழுதால் கூட ஃபோனை காட்டினா அந்த புள்ளை அழுவாம இருக்குது இப்போ அந்த அளவுக்கு மாறிப்போச்சு காலம் இப்போ போகிற பிள்ளைங்கள்லாம் பீடி ப்ரீட் இருந்தால் பீடி ப்ரீடில் விளாடுறாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்தெலாம் விளாடுறதே கிடையாது மொபைல் தான் மொபைலில் நிறையா ஆப் ஏற்றி நிறையா கேம் ஏற்றி அதில் விளாண்டு அதில் அவங்களோட பொழுதுபோக்கெல்லாம் போக்குகிறாங்க இந்த மாதிரி மொபைல் பார்க்கறதுனால கொழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்பு வருது என்ன பாதிப்பு வருதுன்னால் கண் தெரியமாட்டேன்கிது கண் மங்கலாக தெரியுது தலைவலி வருது இந்த மாதிரி கொழந்தைங்களுக்கு நிறையா பாதிப்பு இருக்குது அந்த காலத்துலெலாம் பார்த்தீங்கன்னா கொழந்தைங்க ஓடி ஆடி விளாடுவாங்க இந்த மாதிரி ஓடி ஆடி விளையாடுறதனால எந்தப் பிரச்சினையுமே இல்லாமல் பசங்களெலாம் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க இப்போ இந்த காலத்தில் வந்து எப்போது குழந்தைங்க கையில் மொபைலை கொடுத்தோமோ அப்போயே அவங்க விளையாடலாம் மறந்துவிட்டாங்க இப்போ நம்ப திரும்ப அவங்க விளையாட்றதுக்கு நம்ம பண்ணனுன்னா கொழந்தைங்க கையில் மொபைலை கொடுக்காம பேரன்ட்ஸெலாம் குழந்தைங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போவது இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் பார்க் இருந்தால் அங்கே அழைச்சிட்டு போய் விளாட வைக்கிறது இல்லை கொல்லை இருந்தால் கொல்லையில் அழகாக தொட்டியெலாம் கட்டி ஓட்டப்பந்தயம் கொழந்தைங்க கூட சும்மா ஓடி ஆடி விளையாடுறது இது மாதிரில்லாம் பெற்றவங்க விளாண்டாங்கன்னால் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும் விளையாடுறத்துக்கு அப்போது இன்னும் கொஞ்சோம் நல்லா விளையாடுவாங்க பசங்கள் இந்த மாதிரி பண்ணிணா பசங்கள் நல்லா விளாடுவாங்க